ஹலோ ஏஞ்சல் உணவகங்களா நான் டிஎன் பாளையத்துலேருந்து சாந்தகுமாரி பேசுகிறேங்க வீட்டில் விசேஷம் வெச்சுருக்கேங்க நானூறு பேர்த்துக்கு சாப்பாடு ஆட்ரு எடுத்துக்கிறிங்களா சரி ஓகேங்க நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு டெலிவரி வீட்டுக்கு வரணுங்க என்னென்ன ஆட்ரு இருக்குதுங்க டிஃபன் டிஃபன்ருக்குங்களா காலையில் டிஃபன்ங்க மதியத்துக்கு சாப்பாடு எட்டு மணிக்கெல்லாம் கொண்டு வந்துடுவீங்களா ஓகேங்க ர ரசீது ஆட்ரு வரும் டெலிவரி வரும் பாேதே ரசீது கொண் கொடுத்து விட்டுடுறிங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டுங்களா அப்படிங்களா நாங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க ஓகேங்க சரி வெச்சுட்றேங்க